இப்போது நம்ம வந்து மதம் மதத்தைப் பற்றி எடுக்கணுன்னால் ஹிந்து இருக்கிறாங்கோ கிறிஸ்டின்ஸ் இருக்கிறோம் முஸ்லீம் இருக்கிறாங்கோ இப்படி மூணு மதத்தை தெரியும் அதுக்கு அப்புறம் எனக்கு வேறு இருக்குதுனு தெரியல அதாவது மதத்தை பற்றி சொல்லப்போனால் ஃபேமஸாக இருக்கிறவங்கோ கோயிலுக்கு போகணுன்னா ஹிந்துஸ் போகணுன்னா திருப்பதி போவாங்க இல்லைன்னா திருவண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் போவாங்கோ நாங்கள் நான் வந்து கிறிஸ்டின் தான் நான் வந்து கிறிஸ்டின்னால் வேளாங்கண்ணி போவோம் இல்லை சேத்துப்பட்டு மாதாகோயிலுக்கு போவோம் மலை மாதா கோயிலுக்கு போவோம் அச்சரப்பாக்கம் போவோம் அந்தோணியார் கோயில் போவோம் இப்படின்னு நிறையா இருக்குது முஸ்லீம் பார்த்தாக்கா நாகர் நாகர்கோயில் போவாங்கோ தர்க்காவுக்கு அங்கே போவாங்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த மூணு மதத்தவரும் வந்து அவுங்கவங்கோ கோயிலுக்கு போவாங்கோ இதுதான் ஃபேமஸ்